ஆ ஹலோ அருண் கேப்ஸுங்களா ஆ சார் இது இப்போது நாங்கள் வந்து இங்கே நாகபட்னத்தில் நாகூர்கிட்ட இருந்து பேசுகிறோம் இப்போது நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி இருக்கோம் உங்கள்கிட்ட தான் முன்கூட்டியே வந்து கேப் வந்து புக் பண்ணலாம் அப்படின்ட்டுனு இருக்கோம் சார் ஆ இப்போது நாங்கள் திருச்சி வரைக்கும் போகிறோம் சார் இப்போது திருச்சியில் வந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் அங்கே திருவிழாவும் இருக்குது ஸோ போகிறதுக்காக முன்கூட்டியே வந்து உங்கள்கிட்ட புக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கால் பண்ணிணோம் எவ்வளோ கேட்பீங்க திருச்சி போகிறதுக்கு ஆ நாங்கள் மொத்தம் நாலு பேரு சார் வீட்டில் நான் அம்மா அப்பா பாட்டி நாலு பேரும் போகிறோம் நாலு பேருக்கு ஏற்ற மாதிரி வேணும் சார் ஆ கேஷ்ஷாக குத் கேஷ்ஷாக கொடுத்துர்றோம் சார் நாங்கள் ஓகே சார் இது இப்போ சொல்றீங்கல்லை பெட்ரோலுக்கு சேர்த்து சொல்லுறீங்களா இல்ல பெட்ரோலுக்கு தனியாக நாங்கள் தான் கொடுக்கணுமா

ஆ சரிங்க சார் ஆ ஓகே கொஞ்சம் அதிகமாக இருக்கு சார் கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்களா பிரைஸை இல்லை சார் அவ்வளோ கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க பிரைஸை ஓகே ஆ ஓகே ஆ ஓகே சார் இப்போது செவன் கே ஓகே சார் ஓகே ஓகே நாங்கள் நெக்ஸ்ட்டு வீக் சார் நெக்ஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடே போலானு இருக்கோம் ஓகே ஓகே ஓகே சார் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து பிக்அப் பண்ணிக்கிறீங் ஓகே சார் தேங்க்யூ சார் ஆ கண்டிப்பாக இதுக்கப்பறோம் எங்கே போகிறதுனாலும் உங்கள்கிட்டயே புக் பண்ணிக்கிறோம் ஓகே சார் தேங்க்யூ